எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கொடியேறு அணைன்னு ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா நிறையா ப்ளேஸ்லேருந்து நிறையா பீப்பிள்ஸ் நிறையா பேர் வருவாங்க அங்கே வந்து மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அங்கே வந்து மீன் மீன் வந்து பிடிச்சி அங்கே ஃபிரெஷாக பிடிச்சி அங்கே பொறிச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நிறையா இன்கம் வரும் ஸ் அது மாதிரி நிறையா பேரு நல்ல பேக்கரி ஹோட்டல் ரெஸ்ட்டாரண்ட் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நிறையா இன்கம் வரும் இந்த சுற்றுலா பயணிகள் வந்து சம்டைம்ஸ் நிறையா பேர் பசங்க நிறையா பேரு மோஸ்ட்லி வரப்போது கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு அது இதுனு பண்ணிகிட்டு கொஞ்சம் வராங்க வந்து கொஞ்சம் சத்தம் போடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கெட்ட அனுபவம் இருக்குது நல்ல அனுபவம் பார்த்திங்கன்னா நிறையா பேரு நல்லா நிறையா ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி கொடியேறு அணை சூப்பராக இருக்குது அப்படின் சொல்வாங்க அதெலாம் கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும்